இப்போ இருக்க குழந்தைங்கள் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஐந்து வயதிலே வந்து பள்ளியில் வந்து ஓவியத்துக்குனு ஒரு பாடம் இருக்குது அதில் வந்து ச சிம்பிளாக இருக்கிற ஓவியங்களெலாம் வந்து ஒன்றாம் வகுப்பிலே வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க அதுவுமில்லாம இப்போது குழந்தைங்கள்லாம் வந்து இப்போது ஓவியத்தில் வந்து ஆர்வமாகவும் இருக்காங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க நல்லா படம் வரைகிறதுலையும் பெயிண்டிங் பண்ணுறதுலையும் சிறந்து விளங்குவா விளங்குவாங்கண்டு நினைக்கிறேன்